பெரும்பான்மையான மனிதர்கள் அனைவரும் சாதி அடிப்படையில் பிரிஞ்சிருக்கிறாங்க சாதி என்பது அக்காலத்தில் ப பின்பற்றப்பட்டது ஆனால் இந்த காலத்தில் சாதி அப்படிங்கிற ஒன்று க ஒழிக் ஒழிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ப இன்னுமே சாதி என்ற ஒன்றை பின்பற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் சாதி அப்படிங்கிறது ஏ மா மனிதர்களை பிரித்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது கிடையாது மனிதர்களை அடையாளம் காண்பதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது சாதி அடிப்படையில் டு டு நி நிறைய ம மனிதர்களை வந்துட்டு ரொ பின்பற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்களை ரொம்ப கீழ்த்தனமான முறையில் நடத்துகின்றார்கள் நெக்ஸ்ட்டு பெண்கல்வி பெண் கல்வி அப்படிங்கிறது முன் முந்தைய காலத்தில் பெண்கல்வி அப்படிங்கிறது வந்து யாருமே வந்து ஓ ஒற்றுக்காத ஒரு கல்வியாக இருந்துச்சு ஆனால் இப்போது பெண் பெண்களும் அனைத்து இடங்களிலும் சாதனையாளர்களாக உள்ளார்கள் இனவெறி இ இனவெறி அப்படிங்கிறது இனம் அப்படின்னா மக்கள் அப்படிங்கிறது ஒரு இனம் ஆனால் அதையும் தாண்டி மக்கள் நிறையா பாகுபாடுகளாக பிரிஞ்சு இருக்கிறாங்க தென் நெக்ஸ்ட்டு பெண் சிசு கொலை பெண் சிசு கொலை அந்த முந்தைய காலத்தில் பெண் பிறந்துருக்கு அப்படின்னாலே வந்துட்டு அவங்கள வந்து கொன்றுவாங்க ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறையா ந நிறையா சீதனம் கொடுத்து வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பெண் பெண் சிசு கொலையை வந்து பின்படுத்துனாங்க நெக்ஸ்ட்டு சதி நடைமுறைகள் சதி நடைமுறைகள் அப்படின்னா ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அதை பண்ணியே ஆகணும் அந்த மாதிரி அவங்க நினச்சி எல்லாமே தவறுதலாக பண்ணி இது பண்ணியிருக்கறாங்க இதில் முக்கியமான என்ன இது அப்படின்னா சா சாதி அடிப்படையிலான பாகுபாடை வந்து தவிர்க்கணும்